நமக்கு முன்னோர் தலைமுறைகளை எடுத்துகிட்டோம் அப்படினு பார்த்திங்கன்னா அவங்க வந்து தமிழ் மொழியில் மட்டும்தான் கல்வியை பயின்றார்கள் அவர்களுடைய பள்ளி படிப்பானது தமிழ் மொழியை மட்டுமே சார்ந்து இருந்தது ஒரு சிலர் மட்டுமே சமஸ்கிருதம் சார்ந்த வேத படிப்புகள் படிப்பவர்கள் மட்டும் சமஸ்கிருதமும் சேர்த்து படிச்சுட்டு இருந்தாங்க பிற்பாடு நம்மளுடைய தலைமுறைகள் நம்மளுடைய பெற்றோர்களின் தலைமுறை வரும்பொழுது ஆங்கில வழி கல்வியானது வந்தது எப்பொழுது ஆங்கிலயேர்கள் நமது இந்தியாவிற்கு வந்தார்களோ அவர்களின் கல்வி முறைகள் இங்கே பயன்படுத்தப்பட்டது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில பள்ளிகளும் தொடங்கப்பட்டன ஆங்கிலத்தில் மாணவர்கள் படிப்பதை விரும்பி படிக்க ஏன்னா படிச்சோம்னா நம்ம வெளிநாடுகளில் சென்று பணிபுரிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்த இருப்பதாக கருதப்பட்டது அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் ஆங்கில பள்ளியில் செல்கிறாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ என்ன பண்ணுறாங்கனு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிக்கிறாங்க இதன் மூலம் நம் தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையானது குறைந்து கொண்டே இருக்கிறது பொதுவாக நம் மக்களிடையே ஒரு கருத்து நிலவுகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா பள்ளி படிப்பானது ஆங்கிலத்தில் கற்றால் கல்லூரி படிப்பும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம் என்பது கருதப்படுகிறது இது ஒரு வகையில் க உண்மை என்றாலும் நமது முன்னோர்கள் அனைவரும் தமிழ் வழி கல்வியில் பள்ளியில் பயின்று அதற்கு பிறகு கல்லூரி சென்ற பிறகு ஆங்கில மொழியில் கற்று வந்தார் என்னன்னா நம் கல்லூரி படிப்பானது நிறைய படிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மொழிச்சார்ந்து ஆங்கில மொழிச்சார்ந்த படிப்புகளாக இருக்கிறது குறிப்பாக மருத்துவம் பொறியியல் துறை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தை வந்து மையமாக கொண்டு அது நடத்தப்படுகிறது ஏன்னா அப்போதான் வந்து நம்ம அயல்நாடுகளுக்கு சென்று வேலை செய்வதற்காகவும் அயல்நாட்டு நிறுவனங்களுடன் அப்போ வேலைகளை பகிர்ந்து செய்வதற்காகவும் இந்த முறை பின்பற்றப்படுகிறது ஆனால் தமிழ் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இது போன்றவை கேள்வி குறியாக இருப்பதாக பொதுவாக மக்கள் கருதுகின்றன ஆனால் ஒரு வகையில் சில இது எல்லாமே உண்மைதான் என்றுவதுபோல் பல நிகழ்வுகளும் நடைபெறுகிறது பொதுவாக ஒருவர் தமிழில் படித்து வேலை கிடைக்கவில்லை என்று வேலை தேட சென்றாலோ அங்கு வந்து அவர் புறக்கணிக்கப்படுகிறார் ஏன்னா ஆங்கிலம்ங்கிறது இன்றைக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு மொழியாக கருதப்படுகிறது நமது தமிழாக மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் சென்று பிற மாநில மொழி தெரியாத பொழுது ஆங்கில மொழி வந்து நம்ம பயன்படுத்த முடியும் எனவே ஆங்கில மொழி வந்து ஒரு பொதுவான மொழியாக கருதப்படுகிறது எனவேதான் ஆங்கிலம் மற்றும் சம்ஸ்கிருத மொழிகளை மாணவர்கள் விரும்பி படிக்கின்றனர் இதன் மூலமாக தமிழில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது ஒரு சில காலங்கள் சென்ற பிறகு தமிழினால் தமிழ் வழியில் படித்த மாணவர்களின் எண்ணிக்கை அவர்களின் வாழ்க்கை தரம் எல்லாமே வந்து ஒரு கேள்வி குறியாகதான் அமையும்ங்கிறது பொதுவாக அனைத்து மக்கள் தரப்பு மக்களின் ஒரு கருத்தாக கருதப்படுகிறது இதற்காக அரசும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது பொதுவாக ஆங்கிலத்தில் தமிழ் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகமாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தமிழ் வழியில் கன்ற மாணவர்களுக்கு பொது இது ஒதுக்கீட்டின் கீழ் இலவசமாக கல்வியை வழங்குகிறது அதாவது உயர் கல்வி நிறுவனங்களில் அவர்கள் தங்கள் கல்லூரி படிப்பினை இலவசமாக படிக்க முடியும் அந்த முறையை இப்பொழுது தமிழக அரசு கொண்டுள்ளது இதன் மூலம் தமிழில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழில் படித்தால் கல்லூரிகளில் இலவசமாக படிக்கலாம் என்ற நிலை உள்ளதால் மாணவர்கள் அதிகம் விரும்பி படிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதையும் நிறைய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் பயன்படுத்தி கொள்கின்றனர் இவ்வாறு பல்வேறு திட்டவட்டங்களை வகுத்து தமிழ் மொழியின் பெருமைகளையும் தமிழ் மொழியின் வரலாற்றையும் நம் வளரும் சந்ததியற்களுக்கு கொண்டு செல்வதற்காக அரசு பாடுபட்டு வருகிறது அரசு மட்டுமே இதை கருத்தில் கொண்டு செயல்பட்டால் அதை பின்பற்ற முடியாது நாம் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு தமிழர்களும் இதற்கான உணர்வுகளை மேற்கொண்டு தமிழின் பெருமைகளும் தமிழின் மரபுகளையும் நமது அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வது நம்மளுடைய தலையாய கடமையாக நாம் அனைவரும் கருதவேண்டும் அப்படி இருந்தோம்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னால் தமிழ் வந்து அதோடு வளர்ச்சி பெற்றுகிட்டே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து தமிழ் மொழி வழி கல்வியே இல்லாத அளவுக்கு போறதுக்கான வாய்ப்புக்களும் இருக்கு இதை உணர்ந்து நம் ஒவ்வொருவரும் செயல்படணும்ங்கிறது என்னோடய கருத்து